நகர் புறங்களில் வந்து பலவகையான கலாச்சாரங்கள் இருந்தாலும் கிராமத்தில் இருக்கிற கலாச்சாரம் அப்படின்றது வித்தியாசமாகதான் இருக்கும் மக்களுக்கும் அவங்களுடய குணங்களுக்கும் வந்து முக்கியத்தும் கொடுத்து அவங்களுக்கான ஒரு மரியாதையை கொடுத்து நடந்துகிறதுதான் கிராமங்களில் இருக்கிற ஒரு சிறப்பு அப்டின்னு நம்ம சொல்லாம் இப்போ வெளியில் நடக்கிற பார்ட்டி கொண்டாட்டம் மதுபானம் குடிப்பது இந்தமாதிரிலாம் இருக்கிறது வந்து இப்போ நவீன காலத்தில் வந்ததாக இருந்தாலும் அந்த கால கட்டத்தில் வந்து மக்கள் ஒன்று கூடி அவங்களுடய சந்தோஷத்த பகிர்ந்துட்டு சுற்றமும் அவங்க கூட இருக்கிற உறவுகள் பக்கத்து வீட்டுகாரவங்க அடுத்த தெருவில் இருக்கவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க மக்கள் எல்லாம் ஒன்று கூடி அவங்களோட சந்தோஷத்த பகிர்ந்துகிட்டு பலவகையான விஷேசங்களையும் திருவிழாக்களையும் கொண்டாட்டங்களையும் நடத்தி அவங்க வந்து ஒன்று கூடி சந்தோஷமா இருந்தாங்க ஒன்னாக சாப்புடுறது வீர விளையாட்டுகள் அப்புறம் பாரம்பரிய விளையாட்டுகள் இந்தமாதிரிலாம் வச்சு அவுங்களுடய சந்தோஷத்த வந்து வெளிப்படுத்தினாங்க அவங்களோட பாரம்பரியத்தையும் வந்து பாதுகாத்து வந்தாங்க இப்போ இருக்கிற நவீன காலகட்டத்தில் இருக்கிற கொண்டாட்டம் அப்படின்றது யாரோ ஒருவரை ஏதோ ஒரு விதத்தில் வந்து கஷ்டபடுத்துகிற மாதிரிதான் இருக்கு அப்படி இல்லைனா நம்மள நம்மளே கஷ்டப்படுத்திக்கிற மாதிரிதான் இருக்கு மக்களுக்கு வந்து நல்ல எண்ணம்ங்கிறது எல்லோருக்கும் இருக்கும் அப்படின்றத நம்ப வந்து சொல்ல முடியாது ஒரு சிலவங்களுக்கு இருக்கும் அடுத்தவங்களை மதித்து நடந்துப்பாங்க இப்போ இருக்க காலகட்டத்தில் அது வந்து நிறையா பேர் கிட்ட வந்து இல்ல அப்படின்னு நம்ம சொல்லாம் ஆனால் இன்னமும் கிராமப்புறங்களில் இருக்கிறவங்க ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க மதிப்பு குடுத்து வந்து நிம்மதியாக இருக்கிற வாழ்க்கையைதான் அவங்க வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படினே சொல்லலாம் இந்தமாதிரி நான் வந்து கலாச்சார மதிப்புகளை வந்து சமநிலை படுத்துவது அப்படின்றது வந்து நான் என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்றது வந்து எனக்கு சொல்ல தெரியல இருந்தாலும் நகர்ப்புறத்தில் இருக்கிறவங்களவிட கிராமத்தில் இருக்கிறவங்க நல்ல முறையிலதான் வந்து எல்லாம் செஞ்சிகிட்டு இருக்காங்க பாரம்பரியம் அப்படின்றத பாதுகாக்குறதில் கிராமத்தில் இருக்கிற மக்களுடைய அங்கே கிராமங்களில் இருக்கிற மக்களுடைய மதிப்பு அப்படின்றது ரொம்ப அதிகம் அப்படினு சொல்கிறாங்க அவங்களுடைய பங்களிப்பு ரொம்ப அதிகமாக இருக்கு